நான் வந்து இப்போ ரீசெண்ட்டாக கிளாஸ் டாப் ஸ்டவ் வாங்குனோம் அந்த ஸ்டவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்குனோம் இந்தமாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் வாங்குனோம் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு நல்லா ஃப்லேம் வந்து நல்லா ஹையாகவும் லோவாகவும் மீடியம்மாகவும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எரியுது கேஸ் நல்லா சேவ் ஆகுது ஸ்டவ் வந்து நல்ல கிளீனிங்க்கு வந்து ரொம்ப ஈசியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஹாட் பண்ணி ஹாட் ஒர்க் பண்ணி அதை கிளீன் பண்ணும் அப்படிங்குற அவசியமே இல்லை ஈசியாக கிளீன் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது ஃப்லேமும் வந்து நல்லா ரொம்ப பர்ன் ஆகுற அளவுக்கு ஃபிலேம் இல்லை கரெக்டாக அந்த ஃபிலேம் வந்து ப்ளூ ஃபிலேமாக அழகாக அளவா எவ்ளோ எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அந்த ஃபிலேம் வந்து நம்மளுக்கு இருக்குது எனக்கு இந்த ப்ராடெக்ட் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சி பிடிச்சங்காட்டி தான் வாங்குனோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது